கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அதிகமாக ஏற்றுமதி வந்து புதினா அரிசி கரும்பு கோதுமை பழங்கள் இந்தமாதிரி அதிகமாக ஏற்றுமதி பண்ணறாங்க முக்கியமாக வந்து அதிகமாக ஃபேமஸ்ஸானது வந்து பூ இது வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணறாங்க அப்பறம் கிருஷ்ணகிரியில் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ்ஸான மாங்காய் அது வந்து இந்தியா ஃபுல்லும் ஏற்றுமதி பண்ணறாங்க